எனக்கு வேலைன்னு எடுத்துக்கிட்டா வந்து வேலைக்கு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருந்தோம் அப்படினா வந்து அது சோம்பலாக நம்ப வீட்டு வேலைகளும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு முடிக்க மாட்டோம் நம்ம எதுவுமே சரியாக இருக்காது அப்புறம் செஞ்சிக்கலாம் டைம் இருக்குதுல்ல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலானு ஒவ்வொரு வேலையாக தள்ளிப்போட்டுகிட்டு போய்கிட்டே இருப்போம் அதே சமயம் வந்து நம்ம வேலைக்கு போகறோம் அப்படினா வந்து நம்ம வேலைக்கு எட்டு மணிக்கு கிளம்புறோம் அப்படினா கிளம்புறதுக்குள்ளே நேரமாக எந்துரிச்சு நம்ப வீட்டு வேலைகளெல்லாம் கழுவில்லாம் முடிச்சிவிட்டு நம்பளும் நம்பளய க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நீட்டாக வெளியில வந்துவிடுவோம் அதே சாயந்தரம் போய் அப்படி பார்த்திங்கன்னா நம்பளுக்கு டைமே இருக்காது இருந்தாலும் இருக்கிற டைம்மில் நம்ம சீக்கிரமாக இருக்கிற வேலையை முடிச்சிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிவிடுவோம் வீட்டில் இருந்தாலும் வந்து நம்பளுக்கு டைம் பத்தாத மாதிரியே இருக்கும் வேலைக்கு போனாலும் டைம் பத்தாத மாதிரியே இருக்கும் எனக்கு வந்து அதனால வந்து வேலைக்கு வந்துவிட்டு வீட்டில் போய் வேலை செய்யறது தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் அப்புறோம் ஸ்கூல் லு டைம்லையும் அப்படிதான் ஸ்கூல் டைம்மில் ஸ்கூலுக்கு போகறோம் படிக்கிறோம் அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு பாட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டுறது வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து நான் சிஜி சர்ச்சில் கோயம்புத்தூர்லெல்லாம் வந்து பார்த்திங்கனா யூத் ஃபார் கிரைஸ்ட் அப்படின் சொல்லி ஒரு இதில் வந்து நான் பாடி இருக்குறன் நிறைய ப்ரைஸ்யெல்லாம் வாங்கி இருக்குறன் எனக்கு குரல் வளம் வந்து அப்போ ரொம்ப நல்ல இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா குரல் கொஞ்சம் கட்டை குரலா ஆயிருச்சு இருந்தாலும் நான் பாடுவேன் பாடுறது வந்து எப்போமே நான் வந்து விடுறதே இல்லை எப்போ வந்து நம்பளுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பலாம் நான் பாடிகிட்டே தான் இருப்பேன் அப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருமே பாராட்டுவாங்க பாராட்டுவாங்க பாட்டுக்கு அப்படினு போய்விட்டா நான் ப்ரைஸ் இல்லாம நான் வரவே மாட்டேன் ஆனால் இப்ப குரல் கட்டையாயிருச்சு இருந்தாலும் வந்து நான் அந்த பாட்டை நான் அப்படியே மெயின்டெயின் பண்ணி அப்படியே நான் பாடிகிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு வேலை ஒரு பளுவு இருந்தாலும் எனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சா கட்டயமாக நான் அதை பயன்படுத்துவேன்